ஆக்சுவலி எனக்கு பேஸிக்கலி எஜிகேஷன் அப்படிங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அண்டு ஒரு சில வில்லேஜில் வந்து பார்த்தம்னா சில பேர் படிச்சிருக்கமாட்டாங்க ஸோ அதனால் எஜிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது அப்புறம் அவங்க இப்போது சம்பாதிக்கிறது அப்படிங்குறது பார்த்தம்னா கிராமத்தில் வந்து ரொம்பவே கம்மியாகத்தான் சம்பளம் அந்தமாதிரி வாங்குவாங்க ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு தொழிலை ரன் பண்ணிட்டு இந்தமாதிரி கொஞ்சம் நல்லாவே சம்பாதிப்பாங்க அப்படி சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு சில வீட்டில் வந்து எஜிகேஷன் வந்து இஸ் எ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து படிக்க வெப்பாங்க அப்போ படிக்க வைக்கும்போது ஒரு சிலர் வந்து படிக்க வைக்கமாட்டாங்க இப்போது பொண்ணுங்க அப்படின்னு பார்த்தம்னா ஒரு சிலர் வந்து சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க பொண்ணுங்களை எதுக்கு படிக்க வைக்கணும் பையனால் பார்ப்பான் பெண்ணெல்லாம் பார்க்கமாட்டா அடுத்த வீட்டுக்கு போகிறவதான அந்தமாதிரி சொல்லிவிட்டு பெண்ணுங்களெலாம் ஒரு சிலர் வந்து படிக்க வைக்கமாட்டாங்க ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து அப்பா சப் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணமாட்டாங்க பட் அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து வேலைக்கு போய்ட்டு தான் பெண்ணு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையாவே கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க இப்போது எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தம்னா எனக்கு வந்து அம்மா வந்து சப்போர்ட் பண்ணமாட்டாங்க அப்பாதான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ எவ்வளோ வேணால் படி நான் வந்து ஃபீஸ் கட்டுறேன் நான் உனக்கு எல்லாமே பார்த்துக்கிறேன் அந்தமாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ வந்து சொல்லும்போது நம்பளும் படிக்கணும் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும் ஃபேம்லியை வந்து பார்த்துக்குணும் அப்படின்ட்டு வந்து நம்பளுக்கு வந்து தோணும் இப்போ பாய்ஸை வந்து நிறையா பேர் வந்து படிக்க வைப்பாங்க ஃபேம்லிஸில் கேள்ஸை வந்து படிக்க வைக்கமாட்டாங்க பட் கேள்ஸ் வந்து படிக்கிறதினால கேள்ஸுக்கு பொதுவாகவே ஜென்ரல் நாலேஜ் வந்து அது அவங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கும் பாய்ஸை கம்பேர் பண்றதைவிட கேள்ஸுக்கு வந்து ரொம்பவே ஜென்ரல் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும் பட்டு ஃபேம்லிஸ் வந்து என்ன நினைக்குறாங்க அப்படின்னா கேள்ஸ் வந்து அவங்க வந்து வேறு வீட்டுக்கு போகிறவுங்க எதுக்கு அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டிருவாங்க பட் ஒரு சில பேரன்ட்ஸ் வந்து அப்படிலாம் நினைக்காம நம்ப பெண்ணு படிக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க பட்டு கேள்ஸுக்கு வந்து எஜிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டணா இருக்குது இந்த ஜென்ரேஷனில் பார்த்தம்னா பாய்ஸும் கேள்ஸும் ரெண்டு பேருமே ஈக்குவலாகதான் படிக்கணும் ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு இதுதான் தரணும் எல்லாமே ஸோ கேள்ஸுக்கு வந்து எஜிகேஷன் வந்து இந்த ஜென்ரேஷன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது